இங்கே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற சிம்னு பார்த்துட்டோம் அப்படீன்னா ஏர்டெல்லும் ஜியோவும் மேக்ஸிமம் எல்லா பக்கமே வந்துட்டு இந்த ஏர்டெல் ஜியோ தான் வந்துட்டு நெட்ஒர்க் வந்துட்டு ப்ராப்பரா இருக்குது இதுலேயுமே வந்துட்டு சம் ஸ்ட்ரக்கிள்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த நெட்ஒர்க்தான் வந்து ப்ராப்பராக இப்போது எல்லாத்துக்குமே கிடச்சிட்ருக்கு எல்லா ஏரியாவுலியுமே வந்துட்டு பார்த்துட்டம்னா அதுக்கான டவர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதோடு நான் வந்துட்டு ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஏர்டெல் சிம் வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணும் போது ஓகேவாதான் இருக்குது ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் வந்துட்டு இன்னுமே ப்ராப்பரான ஒரு நெட்ஒர்க் வசதி வந்து இருக்குது எந்த ஒரு தடங்கலும் வந்துட்டு வரதில்லை அப்டி வந்துச்சினாலும் அது நம்மளோட ப்ராப்ளமாக தான் இருக்கும் நெட்ஒர்க்கோட ப்ராப்ளம் அப்படிங்கற ஒரு இது இருக்காது ஸோ நான் வந்துட்டு ஏர்டெல் அப்டிங்கில ஏர்டெல் வந்துட்டு நான் ஃபுல்லா ஓகே அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கே என்னோட ஏரியாவில் அதே மாதிரி ஜியோவும் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஜியோவும் அதே அளவுக்கு நம்மளுக்கு ஏர்டெலில் விட ஜியோ நிறைய பயனாளர்கள் இருந்தாலுமே எல்லா இடத்துக்குமே உதவுற வகையில் நம்மளுக்கு ஜியோவும் வந்துட்டு நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுதான் இருக்காங்கள்